ஹலோ சொல்லுங்கள் பேர்மா ஆமாம் நேற்று நிறைய பேருக்கு கொடுத்துருந்தோம் உங்கள் பேர்ங்க என்ன பேரில் இருக்கு உங்களுக்கு என்ன தப்பாக வந்துயிருக்கு என்ன கரெக்ட்டாக சொல்லுங்கள் இப்போ பேர் என்ன பேர் தப்பாக இருக்கா இல்லை வேறு என்ன தப்பாக இருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்

என்ன பேரில் இருக்குகளோ உங்கள் பேரில் என்ன இருக்கோ அது ஒரு ப்ரூப் மட்டும் கொண்டு வாங்க அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ்ஸ் ஆகும் பிரிண்ட் எல்லாம் பிரிண்ட் ரெடி பண்ணி எடுக்கனும் அது ஒரு பண்ணனும் அது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் எடுத்துகிட்டு வாங்க ப்ரூப் எடுத்துகிட்டு வாங்க அது என்ன பேர் இருக்கோ அது பண்ணிவிடுறோம் நான் திருத்தி உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன் வேணா கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறன் பண்ணிடலாம் வாங்க வாங்க பர்பெக்டாக பண்ணி கொடுத்துடுலாம் வாங்க நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க செக் பண்ணுறன் செக் பண்ணுறன் செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நான் மாற்றி கொடுத்துட்றேன் கால் பண்ணுங்கள் நான் எப்போ வர சொல்கிறேன் நீங்கள் அப்போ வாங்க நான் பண்ணி கொடுத்துட்றேன் சரி ரைட் ஓகே ஓகே